ஆ வாங்கம்மா உள்ளே வாங்க உட்காருங்க என்ன பிரச்சினைங்கம்மா உங்களுக்கு ஆ சரிங்க சரி சரிங்க ஆ சரி ஓகே நேற்றிலருந்துங்களா என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிங்க சரி ஓகே அதுக்கப்புறம்லருந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வாக ஆகிட்ருக்குங்களா வயிற்று போக்கு அந்தமாதிரி ஏதாவது இருக்குதுதா வயிறு வலி மட்டும் கொஞ்சம் இருக்குது ஆ சரி சரி வேறு எந்த தொந்தரவும் இல்லைல்ல காய்ச்சல் வர மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல சரி சரி வேறு ஏதாவது சாப்பிட்டிங்களா அதுக்கப்புறம் இப்போ காலையில் வரத்துக்கு முன்னாடி சரி சரி கொஞ்சம் படுங்க பிபி மட்டும் செக் பண்ணி பார்த்தர்லாம் பிபி கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகதான் இருக்குது ஸோ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்கள்லே கொஞ்சம் எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துகிட்டே இருக்குது அதனாலதான் பல்ஸ் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நான் உங்களுக்கு இதுக்கான மாத்திரையெல்லாம் எழுதி தரேன் கொஞ்சம் ஓஆர்எஸ் குடிங்க ஓஆர்எஸ்ஸு மெடிக்கலில் கேட்டாலே தந்துடுவாங்க இப்போ போகும்போது வாங்கிட்டு போய்க்கோங்க சரிங்களா அது வந்துட்டு ஒரு க்ளா ஒரு க்ளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லேனா ஒன் லிட்டரு வாட்டரு பாட்டிலில் போட்டுவிட்டு அந்த ஓஆர்எஸ் குடிங்க கொஞ்சம் நீங்கள் வாமிட் ஆ ஆகிட்டே இருக்கிறக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆகிருக்கும்ல அது ஆகாமல் இருக்கிறக்காக தான் அப்புறம் ரெண்டு மாத்திரை எழுதி தரேன் அதையும் சாப்பிட்றக்கு முன்னாடி ஒரு மாத்திர போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மாத்திர கொடுக்குறேன் அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முடியிலைனா இன்னொரு வாட்டி வாங்க ஒரு டூ டேஸ் ஒன்ஸு வந்துட்டு போய்க்கோங்க இந்த ஒரு ஒன் வீக் மட்டும் சரிங்களா அதலாம் எதுவும் இல்லை ஃபுட் பாய்சனா தான் இருக்கும் பானி பூரி சாப்பிட்ருக்கிங்கள அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட்ல்ல உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிருக்கலாம் அதனால் தான் எதுவும் பிரச்சினை இல்லை சரி பண்ணிக்கலாம் சரிங்களா மாத்திர வாங்கிட்டு போயிடுங்க இப்போ நான் உங்களுக்கு எழுதி தரேன் இன்ஜக்ஷன் ஒன்று இருக்குது நீங்கள் இப்போ மெடிக்கல் போய்விட்டு வந்திங்கன்னால் அதுவே தருவாங்க போய்விட்டு இன்னொருக்கா வரணும் என்னென்ன மாத்திர எப்பப்போ சாப்பிட்ணுன்னு நாங்கள் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜக்ஷன் போட்டுக்கலாம் ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய்விட்டு வாங்க சரிங்களா இருங்க ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதுகிறேன் இந்த ப்ரிஸ்க்ரிப்ஷனை கொண்டுட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுங்க அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ம் போய்விட்டு வாங்கம்மா